தமிழ்நாட்டில கேளிக்கை துறையில் சந்திக்கின்ற முக்கிய சவால்னா நியூஸ் பேப்பரில் அவங்கள பத்தின தவறான தகவல்களை வெளியிடுறது அதேப்போல் அவங்க மேலே வரியை திணிக்கிறது அதுவும் அளவுக்கு அதிகமான அவங்க வருமானத்துக்கு அதிகமான வரிய திணிக்கிறது அதேப்போல் டிவி சேனல்ங்களில் பார்த்திங்கன்னாக்கா நியூஸ்ங்களில் அவங்கள பற்றி தவறான செய்திகளை வெளியிடுறது இந்த மாதிரியான சவால்ங்களை எல்லாம் அவங்க வந்து எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டு அதுலருந்து வெளியே வராங்க இந்த கேளிக்கை துறையை மட்டும் வந்து ரொம்ப கேவலப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க ஒரு சிலர்ங்களை பற்றி எந்த ஒரு விஷயம் எதை வெளியே சொல்லக்கூடாதோ அந்தமாதிரியான தகவல்களை வந்து வெளியே சொல்லி அவங்கள வந்து அவமானப் படுத்துறாங்க அது அவங்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலை கொடுக்குது அந்த சேனல்களை எல்லாம் மீறிதான் அவங்க சாதிக்கிறாங்க அந்த துறையில் வந்து சாதிக்கிறாங்க அவங்க இது தான் நடந்துகிட்டுருக்க உண்மை எப்போவுமே